விழுப்புரம் மாவட்டம் அப்படின்ட்டு பார்த்தா அந் அங்கே வர ஃபேக்ட்ரிஸ்னால நிறைய பாதிப்பு பிரச்சினைகள் எல்லாமே வருது அந்த ஃபேக்ட்ரிக்கு வர வண்டி எல்லாம் அந்த வண்டிங்கலாம் வரத்துனால் அங்கே அந்த தெருவுலேருக்குற மரம் வீடு எதுவுமே வந்து க்ளியராகவே தெரியலை அந்த டஸ்ட்டு படிஞ்சு படிஞ்சு ஒருமாதிரி பழைய வீடுமாதிரி இருக்குது அப்புறம் மரம் எல்லாமே பச்சை பசேர்னு இல்லை ஒருமாதிரி இருக்குது அப்புறமா வந்து அந்த மிஷின் உள்ளே அந்த ஃபேக்ட்ரி உள்ளே ஓடுற மிஷின் வந்து பெரிய பெரிய மிஷின்லாம் வந்து ஓடுறதுனால அங்கே சுற்றி இருக்கிற ஹார்ட் பேஷண்டு அவங்களுக்குலாம் வந்து அதிர்வை தருது அவங்க இன்னும் சீரியஸ் கண்டினி கண்டிஷனுக்குலாம் போகிறாங்க அப்புறம் வந்து அந்த ஃபேக்ட்ரினால் நிறைய பொலியூஷன்ஸ்லாம் வருது அது வர புகையால ஹேர் பொலியூஷன் வருது அது சுவாசிக்கும் போது நமக்கு உள்ளே உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்புறமா அது வேறு அந்த கழிவுகள் எல்லாம் தண்ணியில் கலக்கிறதுனால வாட்டர் பொலியூஷன் ஆகுது அதை குடிக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியாமல் ஆகுது அப்புறமா அதில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேப்பரு இது எல்லாத்தையும் வந்து லேண்ட்டில் போடுகிறதுனால லேண்ட் பொலியூஷன் ஆகுது இந்தமாதிரிலாம் நிறைய பொலியூஷன்சு நிறைய பிரச்சினைகள்லாம் அந்த ஃபேக்ட்ரினால் இது பண்ணுறாங்க விழுப்புரம்ன்ற ஒரு மாவட்டமே வந்து இப்போ ரொம்ப அழியக்கூடிய இதுவுக்குதான் இருக்குது